நான் மொதல் டைம் இந்த செல்போன் வாங்கும் போது எனக்கு வந்து ரொம்ப அதிகமான சந்தோஷமாக இருப்போம் ஏனால் ஒரு சொந்தக்காரர்ட்ட பேசணும் இல்லை அவங்கள போய் பார்க்கணுன்னாக்க பஸ் ஏறிப்போய் அவங்கள பார்க்கணும் அதே இந்த செல்போனு இருந்ததுனால வந்து என்ன பண்ணுவோம் போன் பண்ணோமா வந்து மகளேருந்து மகன்கள்லேருந்து மற்ற உறவினர்கள் எல்லாத்துக்கிட்டேயுமே வந்து செல்போனில் பேசிடுவோம் அவங்கள அவங்களும் நானும் நெ ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரடியாக நின்று பேசுகிற மாதிரி ஒரு ஒரு உணர்வுகள் எங்களுக்குத் தோணும் போது எனக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்த கொடுத்துக்கிட்டு இருந்தது அதே டைமில் ஒரு நல்லது கெட்டது சமாச்சாரம்னால் கூட கூடாக்க எல்லாம் போன்லேயே தெரிஞ்சுக்குவோம் அதேமாதிரி இப்போ இப்போ பென்ஷன் மற்ற அந்த சமாச்சாரம்லாம் கூட எல்லாம் அந்த இந்த செல்போனில் எல்லாம் பார்த்துக்குறோம் மற்ற இதுக்குன்னு நம்ம யாரையும் போய் கேட்கணுன் தேவையில்ல ஒன்று தேவையில்ல அனைத்து நிகழ்ச்சிகள் பொறுத்த வரையிலும் நல்லது கெட்டது எல்லாமே செல்போனில் பார்த்துக்கலாம் அது எனக்கு ஒரு பிரயோஜனம் உள்ளதாகவும் இருக்குது